தொழில்நுட்பம் கல்வி பொழுதுபோக்கு வர்த்தகம் போக்குவரத்துத்துறை அப்படின்னு இருக்கிற பல்வேறு துறைகளில் எனக்கு போக்குவரத்துத்துறையைச் சேர்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு நான் பார்க்கறேன் ரத்தன் டாட்டா அவர்களைப் பற்றி அவருக்கு ஒரு இன்சிடென்ட்டு நான் என் மனதில் இருக்குது அதாவது ரத்தன் டாட்டா வந்து காரில் போகும்போது ஒரு ஆக்சிரென்ட்டை பார்க்கறாரு அந்த ஆக்சிரென்ட்டு யாருக்கு அப்படின்னா ஒரு டூ வீலரில் போன ஒரு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் அப்போ டூ வீலரில் ரெண்டு பேர் தான் போகணும் அவர் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளையும் சேர்த்து நாலு பேராக போகும்போது அவரால் சமாளிக்க முடியாமல் அந்த ஆக்சிரென்ட் நடக்குது அதை அவர் பார்க்கறாரு அந்த ஒரு ஆக்சிரென்ட் அவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதாவது ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட அவருடைய குடும்பத்தைக் காரில் அழைத்துக்கொண்டு போக வேண்டும் அதற்கு கம்மியான விலையில் நாம் ஒரு காரை தயாரித்து இந்தியன் மார்க்கெட்டில் விடணும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கிறாரு அதுக்கப்பறமாக அவர் டெலிவரி கொடுக்கறாரு அவராக மேனுஃபேக்சர் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அவரால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு கார் தான் நேனோ கார் அந்த நேனோ காரை வந்து எஸ் டெஸ்லா கம்பெனியுடய ஓனரு எலான் மாஸ்க்கு அவர் பாராட்டி பேசியிருக்கிறாரு தொழில்நுட்ப ரீதியாக பல குறைகள் நேனோ காரில் இருக்குது அப்படின்னு பலர் சொன்னாலும் ஆனால் இப்பொழுது வரைக்கும் ஒரு நேனோ கார் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒருவர் காரில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா அவரால் வாங்கக்கூடிய விலையில் ரொம்ப மோசமான பாதிப்புக்கள் எதுவும் ஏற்படுத்தக்கூடியல கூடிய அளவில் இல்லை நல்ல வகையிலேயே அது தயாரிக்கப்பட்டிருக்கு ஸோ நேனோ காரை தயாரித்த ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து எனக்கு மிகவும் பிடித்த அவரால் நடுத்தர வர்க்கத்திற்குகூட மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி போக்குவரத்துத்துறையை தவிர கல்வி அப்படின்னா பல கல்லூரிகளை நிறுவி இருக்கிற கல்வித் தந்தைகள் இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சோனா கல்வி குழுமம் இவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ என்ஜினியரிங் காலேஜ் மட்டுந்தான் இனிஷியல்லா இருந்தது பாலிடெக்னிக் இருந்தது அப்புறமா ஆர்ட்ஸ் காலேஜு அப்புறம் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸன்னு காலேஜு அப்புறம் ஸ்கூலு இந்த மாதிரி கல்வி ரிலேட்டடாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு வர்றாங்க அதே மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களுக்காக நிறைய ஸ்காலர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கித்தர்றது நிறைய ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக நிறைய பேர் வரணும் நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் போய் சேரணும் டெக்னாலஜிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் மாணவர்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கல்வித் தந்தைகள் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்